எங்கள் ஏரியாவோட வார்டு தலைவர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் இதோட நாலஞ்சு முறை ஜெயிச்சு நல்லா பண்றார் தெரு விளக்குகள் தெரு நீர் தண்ணிக்கு குடிநீர் தண்ணிக்கு அப்புறம் மின்வாரியத் திட்டத்துக்கு எல்லாமே எந்த குறைகள்ருந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் அவர் சீக்கிரமாக பண்ணி தருவார் சின்ன சின்ன குறைகள்ருந்தாலும் நல்ல பண்ணுவார் ஒவ்வொரு டைமும் எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவரைதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க நல்லது தான் பண்ணுறாங்க அவர் சாதாரண மனுஷன்மாதிரி எல்லார் கூடையும் நல்லா தான் பழகுவார் நாங்கள் எப்போ போனாலும் நல்லா தான் பேசுவார் ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பும் வச்சிருக்குறார் அப்பப்போ நிறைய உதவியும் பண்ணுறாங்க ஏழை மக்களுக்குலாம் இந்த மருத்துவத்துக்கு எதாவது போனால் கம்மி ரே விலைல பண்ணுவாங்க இலவசமாகவும் பண்ணி தருவாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாகதான் பழகுவார் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணுவார் நிறைய நல்ல பேசுவார் அவர் ரொம்ப நல்லவர் தான் அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் இந்த வரப்போகற எலெக்ஷன்லியும் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார்